பாட்டு பாடுறதுல உங்களுக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்குதுன்னா அதை வந்து நீங்கள் வந்து ஒருத்தவங்க பே பாடுறத நம்ப வந்து திரும்ப திரும்ப அவங்க வந்து எப்படி பாடுறாங்க எந்த மாதிரியான முறையில பாடுறாங்க அப்படின்றத வந்து நம்ப நல்லா உற்றுநோக்கி கவனிச்சாலுமே அதில் இருக்கக்கூடிய நுட்பம் எல்லாமே வந்து நம்பளுக்கு தெரிய ஆரமிச்சிவிடும் அதை மாதிரி வந்து ஒரு விஷயத்த நம்ப எடுக்குறோம் அப்படின்னா அதை வந்து நம்ப மேம்போக்காக அதை வந்து சும்மா கற்றுட்டு போகணும் நம்பளும் பார்த்தோம் கற்றுக்கிட்டோம் அப்படிலாம் இல்லாமல் அது வந்து நம்பளுக்கு எந்த அளவில் நம்ப அதோடைய அதில் இன்ட்ரஸ்ட் நம்ப காட்டுறோம் எந்த அளவில் வந்து அதை நம்ப கற்றுக்கணுன்ற ஆர்வம் நம்பளுக்கு இருக்கோ அது தான் வந்து நம்பளை வந்து முன்னேற்றி கொண்டுகிட்டு போவும் இப்போ நம்ப ஒரு பாட்டு பாடுறோம் ஒரு பாட்டை கற்றுக்கணும் அப்படின்னா அதில் முழுமையான ஈடுபாடோட அதை நம்ப திரும்ப திரும்ப கற்றுக்கணும் அதை நம்ப திரும்ப திரும்ப செய்யணுன்ற வந்து ஆர்வம் நம்பளுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நம்பளோட பாட்டுத்திறமையும் மேம்படுத்திக்க முடியும் அதில் நம்பளுக்கு ஈடுபாடும் அதிகமாக இருக்கும்